அரசு வந்து சுகாதார செலவுகள கட்டுப்படுத்த என்ன முறையை வந்து கையாளுது அப்படின் பார்த்தோம்ன்னா இந்த கொரோனா வந்தப்போ கூட வீட்டு வீட்டுக்கு வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் கொரோனா வரக்கூடாது அப்படிங்குறத்துக்காக அவங்க வந்து ஊசி போட்டுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வீட்டு வீட்டுக்கு வந்து நிலவேம்பு கஷாயத்த கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் அப்படிங்குறது பரவிகிட்டு வந்தது அந்த டெங்கு வந்து அதிகமாக பரவக்கூடாது அப்படிங்கறத்துக்காக நீரெலாம் வந்து தேங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அங்கே வந்து அந்த தண்ணியை தண்ணி இருக்கக்கூடிய அந்த தொட்டிகளில் வந்து மருந்துகள் வந்து ஊற்றிட்டு போனாங்க அதுக்கப்புறம் கொசு வந்து அதிகமாக முட்டையிட்டு அது வந்து பரவாமல் இருக்கிறத்துக்காக கொசு மருந்தெல்லாம் வந்து அடிச்சுட்டு போனாங்க இந்த மாதிரியான சில முறைகளை வந்து அரசு வந்து செய்யக்கூடியதாக இருக்குது